பெருந்தொற்று காலத்தில் பிள்ளைகள் வந்து படிப்பதற்கு அறிவியல் தொழில்நுட்பம் நல்லாவே பயன்பட்டுச்சு ஏன்னா அவங்களால பள்ளிக்கூடத்துக்கு அந்த நே அந்த நேரத்தில் போக முடியல ஏன்னா அந்த பெருந்தொற்று வந்து எப்போ எப்படி பரவுதுனு நம்மளால் அந்த நேரத்தில் கணிக்க முடியல அதனால் வந்து வீட்லையே ப பிள்ளைங்கள் வந்து கைபேசி மூலமாகதான் படிப்பு கற்றுக்க முடியுங்கிற சூழ்நிலை இருந்தது அதனால அந்த கைபேசி வந்து நல்லாவே பயன்பட்டுச்சு பிள்ளைங்கள் படிக்கிறதுக்கும் அவங்களுடைய வகுப்பை கன்டினியூவ் வகுப்பை வந்து தொடர் தொடர்ந்து செல் எடுத்து எடுத்துட்டு போகறதுக்கும் நல்லாவே உதவுச்சு பிள்ளைங்கள் வந்து நல்லா படிச்சாங்க அவங்களோட படிப்பை நிறுத்தலை அது ஆனால் இதில் வந்து சில தீமைகளும் இருக்குது அவங்களோட கண்கள் கொஞ்சம் அதிகமாகவே பாதிக்கப்பட்டுச்சு அவங்களுக்கு வந்து கைபேசி பயன்படுத்துறது ரொம்ப அந்த எண்ணங்கள் வந்து அதிகமாக ஆனதுனால கைபேசியில் மற்ற மற்ற வீடியோங்களும் பார்க்குறமாரி இருந்தது அதனால் தொலை தொலைபேசினால கொஞ்சம் தீமைகளும் அதிகமாகவே இருந்துது என்ன தான் இருந்தாலும் வீட்டில் வந்து நொ கை கையேடு வச்சு படிக்கிறது தான் ரொம்ப நல்லது பிள்ளைங்களுக்கு பட்டு ஆனால் வந்து அது பெருந்தொற்று காலத்தில் பள்ளிக்குச் செல்ல முடியாததுனால வேறு வழியில்லாமல் கைபேசியில பிள்ளைங்கள் படிச்சாங்க கைபேசி பயன்பாடும் நல்லாருந்துது ஆனால் அந்த கைபேசி மூலமாக வந்து பிள்ளைங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சில பெற்றோர்கள் கவனிக்க முடியாத சூழ்நிலை இருந்தது கைபேசி மூலமாக பிள்ளைங்கள் கே வேறு அதிகமாக பயன்படுத்துறதுனால கைபேசினுடைய பயன்பாடு பிள்ளைகளுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச் தெரிய ஆரம்பிச்சிது பெற்றோர்களுடைய கவனம் இல்லைனா அப்படின்னா பிள்ளைங்கள் வந்து தப்பான தப்பான அலை வலைத்தளத்துக்குப் போகுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஆபத்தும் அதிகமாக இருக்குது தொழில்நுட்பத்தில் நல்லதும் இருக்குது கெடுதலும் இருக்குது பிள்ளைங்களுக்கு வந்து ந நல்லது கெட்டது தெரியாததுனால பெற்றோருக்கூட அது ப பிள்ளைங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறன்பது பக்கத்தில் அருகா அருகில் இருந்து கவனிக்கணும் அப்ப தான் அது வந்து ரொம்ப நல்லது